ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஒம்பது லட்சத்தி தொளா தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து